அதாவது என் கூட பிறந்தவங்க ஒரு அக்கா இருக்காங்க அவங்களும் நானும் எல்லா விஷயத்துலியும் ஒற்றுமையாக இருப்போம் இருந்தாலும் நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியே போனோம்னால் எங்கள் ரெண்டு பேத்தையும் பார்த்தா நான் தான் அவங்கன்னு நினச்சிக்குவாங்க அவங்கள தான் என்னயன்னு நினச்சிக்குவாங்க அந்தமாதிரி எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக வீட்டில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங்குகோ எதுக்காக இருந்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவோம் மற்றபடி வந்து வேறே ஒன்று அவ்வளோ ஒன்று ஒற்றுமைங்கிறது வந்து மற்ற எல்லா விஷயத்துலிமே ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்போம்